ஃபோட்டோ எடுக்க நான் என்ன கேமராவை யூஸ் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி நான் அதிகமாக ஃபோன் கேமரா தான் யூஸ் பண்ணுவேன் தனியாக இருந்தனா செல்ஃபி எடுக்க நான் ஃபோன் யூஸ் பண்ணி நான் எடுத்துக்குவேன் அதுலேயும் கேமரா குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும் அடுத்து பேக் பேக் கேமரா ஐம்பது எம்பி அதில் அது யூஸ் பண்ணி ஃபோட்டோ பேக்சைடு எடுக்கணும்னா எடுப்பேன் அதில் கேமராவும் நல்லாயிருக்கும் அதுக்கு அப்புறம் பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வெளியே போவோம் வெளியே எங்கேயாச்சு போனோம்னா அங்கே பையன் ஒரு எதாச்சும் ஒரு பையன் வந்து கேமராவை எடுத்துகிட்டு வருவான் அந்த கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ ஃபோட்டோலாம் எடுப்போம் அந்த கேமரா வந்து நிக்கோன் டிஎஸ்எல்ஆர் அந்த கேமரா யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோல்லாம் எடுத்துப்போம் எல்லாரும் ஷேர் பண்ணி தான் கேமரா வந்து வாடகைக்கு தான் வாங்குவோம் எல்லாரும் பசங்கள் ஒரு பத்து பேர் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் வாங்குவோம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு அந்த ஃபோன் அந்த கேமரா தான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவேன்